என்னுடைய வேலையில் நிறைய சவாலான விஷயங்கள் டெய்லியுமே டே டூ லைஃபில் சந்திச்சிட்டிருக்கோம் இப்போ நம்ம பண்ற கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பேர் மேன் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்கல்லாம் திடீர்னு வேலையை விட்டு லீவில் லீவ் எடுத்துடுவாங்க ஸோ அந்த டைமில் நமக்கு திடீர்னு அந்த ப்ராஜெக்ட்டு செஞ்சே ஆகணும் ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து திடீர்னு புதுசாக தேவைப்படுது ஸோ இப்போ நம்ம வெளியில் இருந்து ஆள் கூப்பிட்டு வந்து அதுக்கு வந்து அந்த வேலையை அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் முடித்து அந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடித்து கொடுத்து ஒரு ப்ராஜெக்டெல்லாம் பண்ணி கொடுக்குறத்துக்கு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கும் திடீர்னு வேலை கிடைக்கும் அப்புறம் திடீர்னு வேலை கிடைக்காம போகும் திடீர்னு ஆள் கிடைக்காது ரொம்ப கஷ்டமாகருக்கும் இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது டே டூ லைஃபில் டெய்லியுமே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தான் நாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அதலாம் சில அனுபவங்கள் இருக்குது அதனால் நம்ம அந்த வேலையை வந்து எளிதாக சரி பண்ணிக்கிறோம் அந்த பிரச்சனையை ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிறோம் இதே இப்போ வந்து ஒரு புதுசான ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஆளாக இருந்தானா அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் வந்து ஒரு தடவை வந்து சரி பண்ண ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பது பேர் சேர்ந்த ஒரு டீம் வந்து ஸ்டைக் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க கேட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களோட சால்ரி பத்தலை போனஸும் கொஞ்சம் வேணும் அப்படினு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ ஆனால் வேலை ப்ராஜெக்ட்டு முடித்து கொடுக்கணும் அப்படிங்குறதுக்காக சரி அப்புறம் அவங்கள்கிட்ட போய் பேச்சு வார்த்தை பண்ணி சரி அப்புறம் அவங்க கேட்டதில் ஒரு பாதி அளவுக்கு அவங்களோடய சால்ரியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்போ தீபாவளிக்கு கொஞ்சம் பக்கமாக இருந்ததுனால் தீபாவளிக்கு வந்து நாங்கள் போனஸ் தரோம் அவங்க கேட்டது ஒரு இருபது பர்சண்டேஜ் கேட்டாங்க நாங்கள் ஒரு பத்து பர்சண்டேஜ் தரோன்னு சொல்லி சொல்லி சொல்லி அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்சு கொஞ்சம் மிக்ஸரு இதலாம் ஸ்நாக்ஸு அப்புறம் அவங்களுக்கு டிரஸ்லாம் எடுத்து கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் அதனால எங்களுக்கு மேனேஜர் லெவலில் ஒரு ஒரு பாராட்டு விழாவே எங்களுக்கு நடந்தது இது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் நான் கருதுகிறேன் தேங்க்யூ